நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸு வச்சு செகெண்ட் ப்ரோடக்ட்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகெண்ட்சில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன் அது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோனுனு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனு நியூவாக வச்சிருந்தேன் அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் உடஞ்சதுனால காசு இல்லாமல் செகெண்ட்ஸில் ஃபோன் வாங்கிற நெலமை ஆயிட்டு செகெண்ட்ஸு ஃபோனு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினேன் அது நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருந்தது திடீர்னு ரெண்டு வருஷம் நல்லாந்துச்சி அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துக்காம விட்டேன் அந்த ஃபோனை தப்பு சொல்ல முடியாது கீழே அடிக்கடி போடுகிறது ஃபஸ்ட் டைம் உடைஞ்சிது டிஸ்பிளே அப்போயே ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றிருக்கணும் ஒரிஜினல் மாற்றாம அந்த டைமுக்கு அப்போ காசு இல்லைன்னு டூப்ளிக்கேட் போட்டு அதில் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அடிக்கடி கீழ விழுந்து போர்டு டேமேஜாகி அதுக்கப்புறம் பேட்டரிலேருந்து போர்டுக்கு பவர் கொடுக்கற ஸ்ட்ரிப்பு டேமேஜாகி அதுக்கப்புறம் அதுலேருந்து தனியாக லைன் எடுத்துக் கொடுத்து அதைமாரிலாம் வேலை பார்த்து அந்த செல்லை யூஸ் பண்ணிட்டிருந்தேன் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துனால் இப்போ பார்த்தீங்கனா அதே ப்ராப்ளமே இருக்குது சரி வேறே வாங்கிடலான்ட்டு புது மொபைல் வாங்கிவிட்டேன் அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அடுத்து செகெண்ட்டு ப்ரோடக்ட் பார்த்தீங்கன்னா பைக்கு ஒன்று வாங்கினேன் ஸ்ப்லென்டரு அந்த பைக்கு நல்லா தான் இருந்துச்சி எனக்கு பிடிச்ச பைக்கு ரொம்ப மைலேஜுலேயும் கொறை சொல்ல முடியாது வண்டி பிக்அப்புலேயும் கொறை சொல்ல முடியாது நல்லா தான் போகும் நல்லா இருந்துச்சு லுக்கும் நல்லா இருக்கும் செகெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சு அதையும் நான் தான் ஒழுங்காக பார்த்துக்கல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்ல முடியாது ஆனால் அது எனக்கு ஒரு நெகட்டிவிட்டியாக பட்டதுனால் சொல்கிறேன் என் லைஃப்பில் வேறே எதுவும் அதுமாரி நடக்கல அதனால் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன்